உள்ளே வாங்க ஐடி கார்டை காணுமா எந்த டிப்பார்ட்மென்ட் நீங்கள் எப்படி ஐடி கார்ட் எப்படி மிஸ் ஆணுச்சு காலேஜ் பஸ் காலேஜ் பஸ் வரலியா நீங்கள் காலேஜ் பஸ்ஸில் போகலியா ம் எங்கே மிஸ் பண்ணீங்க இப்படிதான் இருப்பீங்களா காலேஜ் படிக்கிற பையன் ஐடி கார்டு கூட காணா போகறது தெரியாமல் கிளாஸ்ஸில் விட்டாங்களா இல்லையா என்ன சொன்னாங்க கிளாஸ் டீச்சர் சரி ஓகே போயிட்டு டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு ஐடி கார்டு மிஸ்சாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லெட்ரு எழுதிக் கொடுங்க எழு அமௌண்ட்டு டூ ஃபிஃப்ட்டி கொடுக்கணும் குறச்சிக்கறதுக்கு நான் என்ன பண்ணுறது ஐடி கார்ட் நீ தானப்பா மிஸ் பண்ண ஃபுல்லாக இரநூத்தி ஐம்பதுரூவாவும் கொடுத்துட்டு புது ஐடி கார்டு வாங்குற வரைக்கும் டூப்ளிகேட்டில் ஒன்று தருவாங்க அதை வாங்கி போட்டுக்க ஐடி கார்டு இல்லாமல் கிளாஸ் உள்ள போகக்கூடாது சரியா ம் சரி என்னது இது டக்கிங் பண்ணாமல் காலர் பட்டன் போடாமல் என்னது ஸ்டூடண்ட் மாதிரியே இல்லை ம் எங்கேருந்து வர நீ ஏ காலேஜ் பஸ்ஸில் வராமல் அவுட் பஸ்ஸில் போன சேரி சேரி சரி போயிட்டு டிரான்ஸ்போர்டுல போயிட்டு ஐடி கார்டை வாங்கிக்க போ நான் சொன்னேன்னு சொல் லெட்ரு ஒன்று எழுதிக் கொடுத்துரு ம் சரி போ கிளாஸ்க்கு போ